கொசு வராமல் இருக்கிறத்துக்கு வீட்டை சுற்றி பாதுகாப்பாக இருக்கணும் வலை அடிக்கணும் லிக்யூடு யூஸ் பண்ணனும் வேப்ப எண்ணெய்கள் அதிகம் யூஸ் பண்ணணும் ஆயுள்க்க செவுருல சிவரா கொசுவத்தி ஏற்றி வைக்கணும் லீக்யூடு யூஸ் பண்ணனு தண்ணி வராமல் பார்த்துக்கணு தண்ணி தொட்டியை மூடி வச்சுக்கணும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் கஷாயம் குடிக்கணும் ஊசி போடணும் தடுப்பூசி போடணும் அவ்வளோ தான்